ஹலோ ஆ அம்மா நீங்கள் பழக்கடை காரருங்களாம்மா அம்மா உங்ககிட்ட என்னென்ன பழம் இருக்குங்க ஆ ஆ ஆ ஆ சரிங்க எனக்கு வந்துங்க ஆப்பிளு ஒரு ஒரு கிலோம்மா சாத்துக்குடி ஒரு கிலோ அதுப்போக பழம்லாம் வந்து எல்லாம் நல்லா ஃபிரெஷ்ஷாக நல்லா இருக்குமில்லைங்க ஆ ஆ ஆ சரிங்க ஆ எனக்கு வந்துங்க ஆப்பிளு ஒரு கிலோ சாத்துக்குடி ஒரு கிலோ திராட்சை ஒரு கிலோங்க ஆ அப்பறம் வந்துங்க சப்போட்டா இன்னும் வேற என்ன இருக்கும்மா வேற சப்போட்டா ஆ அப்படிங்களா ஆரஞ்சு வந்து நல்லா நாட்டு ஆரஞ்சியாக பார்த்து அனுப்புங்கம்மா ம் எல்லா பழத்தையுங்க பார்சல் பண்ணி பார்சலில் அனுப்புங்கம்மா ஒரு அஞ்சு அஞ்சு வகை பழம்மம்மா அஞ்சு வகை பழம் ஆறு ஒரு ஒரு கிலோ எல்லாம் அனுப்பிடுங்கம்மா அந்த அஞ்சு வகை பழத்தையும் பார்சல் அனுப்புங்கள் அந்த பார்சலை அனுப்புறப்போ நாங்கள் வந்து அக்கவுண்ட்டுலேருந்து செல்லுலேருந்து பணம் அனுப்பட்டுங்களா இல்லை நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கட்டுங்களா ஆ சரிங்க ஆ சரிங்க அனுப்புகிற பழங்கள் நல்லா பார்த்து நல்லதாக இருக்கிற மாதிரி பார்த்து பார்சலில் அனுப்புங்கம்மா ஆ ஆ ஆ சரிங்க சரி எல்லாம் நல்லவிதமாக பார்த்து அனுப்புங்கம்மா ம் சரி ஆ சரிங்க சரிங்க ஆ சரி சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் அனுப்புன அப்புறம் நாங்கள் இங்கே வந்ததும் காசு கொடுத்தட்றோங்க சரிங்க ஆ சரிங்க சரி வச்சிடலாமாம்மா ஆ சரிங்க சரிங்க ம்